இப்போது எங்க கிராமத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நிறையா இளைஞர்கள் இருந்தாங்க ஊரில் அதனால் எப்போதும் வந்து எங்கள் கிராமம் வந்து ஜேஜேன்னு கூட்டமாக நிறையாவே இருக்கும் ஏன்னால் அப்போது வந்து படிச்சாங்க படிச்சவங்க தான் எல்லோருமே அப்போ படித்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கில அதனால் வீட்டில் உள்ள வயலை பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த தோட்டத்தை பண்ணை வேலை இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கவூர் பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஸிப்காட்ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை கூடம் ஒன்று கட்டினாங்க அது கட்டினத்துக்கு அப்புறம் வந்து நிறையா படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புங்கிறது வந்து நிறையாவே கிடச்சிது அதனால் சொல்லிட்டு அந்த தொழிற்சாலை கூடங்களுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து போனாங்க இது எங்கள் ஊரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் அது ஒரு சிட்டிதான் ஆனால் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் கட்டியிருப்பாங்க சொல்லிட்டு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டுது அங்கே உள்ள தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போறதுக்காக எல்லாருமே அங்கே வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க ஷிஃப்ட்டாயிட்டாங்க எங்கள் கிராமத்திலேந்து ஏன்னால் கிராமத்தில் என்ன வேலைவாய்ப்பெலாம் எதுவுமே இருக்காது வயலெலாம் இருந்தாவும் வானம் பார்த்த பூமி மழைபெஞ்சாதான் எங்களுக்கெலாம் வந்து விவசாயமே பண்ண முடியும் மற்ற நேரத்திலலாம் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து வரவே வராது அதனால் சொல்லிட்டு மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து நகரத்தை நோக்கி படையெடுத்து போயிட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கும் ஃபேமிலி குழந்தக் குட்டின்னு ஆகிட்டு அவங்க ஃபேமிலியை பார்க்கணுமில்ல அதனால் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இளைஞர்களே இல்லை ரொம்ப கம்மி ஏன்னால் அவங்க சொந்த சொத்து பலம் அதிகமாக உள்ளவங்கள் மட்டும் கிராமத்தில் எனக்கு வேலை அந்த வேலை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வயல் தோட்டங்களை பார்த்துட்டு இருந்துட்டாங்க இந்த ஸிப்காட் வந்து வரப்போ வந்து ஊர்மக்கள் நிறைய பேர் ரொம்பவே எதிர்த்தாங்க ஏன்னால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும் தேவையில்லாத நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கயே வந்து யார் யார்லாம் எதிர்த்தாங்களோ அவர்களே அங்கே போய் வேலைக்கு பார்த்துக்கிட்டாங்க ஏன்னால் வந்து இந்த காலத்தில் வருமானம் தான் முக்கியம் வருமானம் இல்லைன்னா அவர்களோட அன்றாட வாழ்வு உணவு உடை இருப்பிடம் இது போன்றதெல்லாம் வந்து அவர்களால சேட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியாது அதனால் சொல்லிட்டு அவர்களுக்கு வருமானம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு வந்து எங்கள் ஊரை விட்டு போய்ட்டு எல்லாம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க இப்போ கிராமம் வந்து இளைஞர்கள் கம்மியாக இருக்குது அதுதான் காரணம் ஏன்னால் இப்போ ஸிப்கார்ட்ங்கிறது வந்து நிறையா தொழிற்சாலை கூடங்கள் இருக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் ஒவ்வொரு மாதிரியான வழிமுறைகள் சம்பளம் கொடுப்பாங்க அதில் அவர்களுக்கு அதனால் அதில் எது அவர்களுக்கு நல்லதுன்னு பார்த்துட்டு எல்லாருமே இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அதுதான் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கிராமங்கள் சொந்த ஊரும் முக்கியம் ஏன்னால் வயல் நிலங்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இதுப்போல ஸிப்காட்டை எடுத்துக்கிறது அதைப்போல நிறைய வந்து ஆக்கிரமிப்புலாம் நடந்துக்கிட்டிருக்கு அதை தடுக்கணும்னா நம்ப வந்து விவசாயம் பண்ணணும் நம்ப நிலத்த உள்ளூர்லையே பார்த்துக்குணும் நம்ப வெளியூர் போயிட்டோம்ன்னா இது எல்லாமே வந்து தரிசு நிலமா போய்டும் பார்க்குறதுக்கு யாருமே இல்லைங்குறமாதிரி செழிப்பு இல்லாமல் போய்டும் அதனால் நம்ப வந்து விவசாயத்தையும் அந்த உள்ளூரில் பார்க்குற பாரம்பரியம் தொழிலையும் காப்பாற்றணும் வெளிலியும் வேலைப்பார்த்துக்குணும் அதுதான் இப்போ வந்து இளைஞர்கள் வந்து படித்த படிப்புக்குதான் வேலை வந்து பார்க்குறதே இல்லை படித்த படிப்பை தாண்டி வந்து அவங்க ஏதேதோ வேலையை பார்க்குறாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு தேவை வருமானம் அவ்வளவுதான் வருமானத்துக்காக தான் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க